ஹலோண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா நான் தமிழ்ச்செல்வன் பேசுகிறேண்ணா இங்கே கடிவளத்திலேர்ந்து அண்ணா கிளம்பிட்டீங்களா வந்துட்டுருக்கீங்களா சரி ஓகேண்ணா நான் நான் வந்துட்டு இது ஜெயலட்சுமி தேட்டர் போட்டிருந்தேன்ல அங்கேல்லண்ணா நான் இது பள்ளிக்கூடத்தில்தாண்ணா இருக்கேன் வந்துடுங்க ம் பள்ளிப்பாளையம் பஸ் ஸ்டாப்லையே தான் நான் நிற்கிறேன் அந்த பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்பில் அங்கே ஒன்று இருக்குல்லைண்ணா ரவுண்டானா அங்கையேதாண்ணா நான் நின்றுட்ருக்கேன் வாங்க ம் ஓகேங்கண்ணா ம் வந்துட்டு கால் பண்ணுங்கண்ணா ஓகேங்கண்ணா